புத்தகங்களை தவிர நான் வலைப்பதிவுகள் அண்டு செய்தித்தாள்கள் படிப்பேன் பட் ஆனால் வலைப்பதிவுகள் அதிகமாக படிப்பேன் செய்தித்தாள்கள் என் எ என்றாவது ஒரு நாள் படிப்பேன் எப்போவாவது நான் ஓய்வாக இருக்கும் போது படிப்பேன் ஆனால் வலைப்பதிவுகள் என்னுடைய ச சப்ஜெட்டுக்கு நிறைய தேவையானது எல்லாமே வலை வலைப்பதிவுகளில் தான் இருக்கின்றது ஸோ அதனால் அதை ஸேர்ச் பண்ணி அதுக்கான எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருப்பேன் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அதுக்கான ரீஸன் மீனிங் எதுவுமே தெரியாது அதனால் வலைப்பதிவுகளில் போய் தேடி தான் அதுக்கான மீனிங் எல்லாமே நான் எடுத்துப்பேன் ஸோ அதனால் வலை பதிவுகளில் தான் நான் ரொம்ப நிறைய பதிவு பண்ணுவேன் ஸோ அதனால் செய்திக செய்தித்தாள்கள் எப்போவாவது ஒரு நாள் எப்போவாது நேரம் கிடைக்கும் போது மட்டும் தான் நான் படிப்பேன் ஸோ மோஸ்ட்லி புத்தகங்களை தவிர வலைப்பதிவுகளில் அதிகமாகவே நான் செலவிடுவேன் என்னுடைய நேரத்தை